எங்கள் ஊரில் வந்துங்க நிறைய பேர் ஆன்லைனில் அமேசானில் பொருள்கள் வாங்கிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து ஒரு ஹெட் ஃபோனு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை ஆனால் எங்கள் பையன் வந்து இந்த அமேசானில் ஆன்லைனில் வரது எல்லாம் சரி இல்லை எல்லாம் ஏமாற்றிடுவாங்க நீ வந்து தயவு செஞ்சு வாங்காதப்பான்னு சொல்லிவிட்டு ரொம்ப இது பண்ணி சொன்னான் இருந்தாலும் அவங்களுக்கு வீட்டுக்கு தெரியாத நான் ஆன்லைனில் ஹெட் ஃபோன் வந்து ஆர்டர் பண்ணிருந் தேன் ஆனால் அந்த ஹெட் ஃபோன் வந்துது ஹெட் ஃபோன் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும் போது அருமையாக இருந்துச்சு அதாவது நம்ப கடையில் போய் வாங்கினா கூட இந்த அளவுக்கு இருந்துருக்காது அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க அதனால் எங்கள் பையன் சொன்னதெல்லாம் நான் இப்போ நம்பாமல் போயிச்சு ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சிங்க சூப்பராக இருந்துச்சிங்க